நாங்கள் ஒரு புதுசாக சோபா வாங்கணும்னு சொல்லி கவுந்தம்பாடியில இருக்கிற ஒரு கடைக்கு சொன்னோம் அவங்க ஒரு முத ஒரு சோபா கொண்டுவந்து கொடுத்தாங்க அந்த சோபா வந்து கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆனதும் சரியில்ல அதனால் அந்த கடைகாரவங்கிட்ட சொன்னோன்ன அவக கடைக்காரர் மாத்திட்டாங்கள் மாத்திட்டு அதுக்கு பதிலாக வேற ஒன்று ஆடர் பண்ணி இப்போ ஒரு புதுசாக ஒன்று கொண்டுவந்து கொடுத்துக்குறாங்க அந்த சோபா வந்து இன்னிக்கு நல்லாயிருக்குது ஒரு அவக ஒரு வெளியில ஒரு ஆடர் கொடுத்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இது நல்லாயிருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு